சிற்பம்னு பார்த்தோன்னா அதுக்குனு ஒரு தன்மை இருக்கு அது நம்ப அந்த சிற்பத்தை நம்ப கடவுளா வந்து வழங்கறதும் இல்லை அதை நம்ப கோவிலுக்கு வெளியே இருக்கற படிக்கெட்டில் இதுப்பண்ணுகிறோம் அதை வந்து அதோட தன்மையை பொருத்து இருக்கு நம்ம வந்து கோவிலில் வந்து கருவறையில இருக்க அந்த சிற்பங்கள் பார்த்திங்கன்னா அது ரொம்ப வந்து ரொம்ப தொன்மையானது அது இல்லாமல் நம்ப நம்ப செதுக்குற சிற்பம் வந்து சிலையாக வந்து பல தலைவர்கள் மாதிரி வந்து வீதியிலும் வந்து இருக்கும் ஆனால் சிற்பங்கள் வந்து நம்ப எந்த இடத்தில் வந்து வைப்போம் அப்படினு சொல்லிதான் நம்ப தான் முடிவு பண்ணணும் அந்த இடத்துக்கு தகுந்தவாறு நம்ம தான் வந்து சிற்பத்தை வந்து செதுக்கணும் செதுக்குவதன் மூலம் அதோட தன்மை வந்து மாறும் ஒரே கல் தான் வந்து கருவறையில் வந்து கோயில் கோயிலில் கோயில் கருவறையில் இருக்க சாமியாகவும் அதே அந்த கருவறைக்கு வெளியே உள்ள படிக்கட்டில் இருக்க இதுவாகவும் வந்து இருக்குது அது நம்பளை பொருத்து தான் அதோட தன்மை வந்து இருக்கு